தமிழ் மொழி பற்றி சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா தமிழ் மொழி அக்காலத்தில் வந்து மிகவும் அழகாக அவங்களுடைய தமிழ் மொழியை அவங்க அழகாக பின்பற்றி வந்தாங்க அழகாக பேசி வந்தாங்க ஆனால் இக்காலத்தில் அந்த தமிழ் மொழியை வந்து டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரீசண்ட்டாக ரிலீஸாகி இந்த தமிழ் மொழியை அக்காலத்தில் வர்ற தமிழ் மொழி பாஷையெல்லாம் இப்போது வந்த ரீசண்ட்டாக வந்து ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் மூவியிலேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு மாவீரன் மூவியில் அந்தமாதிரி கலாச்சாரமான மூவியில் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு மீதி இப்போது வர்ற சினிமாலலாம் அந்தமாதிரி தமிழ் பண்பாடாக பயன்படுத்துறதில்லை அக்காலத்தில் கலாச்சாரம் நல்லா இருந்துச்சு ஆனால் இக்காலத்தில் அந்த கலாச்சாரம் கை மீறி போய்கிட்டே இருக்கு அந்த கலாச்சாரத்தை இழுத்து தக்க வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம தமிழ் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியர்கள் எல்லோருக்கும் அந்த பண்பாடு கலைகள் விட்டு போகாமல் பாதுகாத்து இருக்க முடியும் தமிழை வந்து நல்லா பாதுகாக்க வேண்டும் கலாச்சாரங்களை